எங்கள் ஊரில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நாங்கள் ப பகல் நேரத்தில் போனோம்னால் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது ஏன்னா அங்கே ரொம்பவே கூட்டமாயிருக்கும் நான் நிறைய வாட்டி பேயிருக்கேன் அங்கே ரொம்பவே கூட்டமாயிருக்கும் எ ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா எ எங்கள் ஊ எங்கள் ஊர்லே ஒரே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்ப்பிட்டல் தான் இருக்குது அங்கே போகணும்னா ரொம்பவே கூட்டமாயிருக்கும் காலைல போனோம்னால் சாய்ங்காலம் பார்க்கற மாதிரி தான் அவ்வளோ கூட்டம் நிற்கும் அங்கே நைட் நேரத்தில் போனால்தான் ஏதோ கொஞ்சம் சீக்கிரமா பார்க்க முடியும் ஏன்னா பகல் நேரத்தில் போனால் நிறைய பேர் இருப்பாங்கள் பார்க்க முடியாது நைட் நேரம் தான் கொஞ்சம் சீக்கிரமா பார்க்க முடியும் நீண்ட நேரம் நாங்கள் காத்திருக்கிறதுனால எங்க எங்களுக்கு ரொம்ப பா பிரச்சனையாருக்குது நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுனால எங்களோட எங்களுக்கு உடம்பு சரியில்லைனா நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதுனால இன்னும் எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது கால் வலினா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தா இன்னும் கால் வலி இருக்கிற மாதிரி ஆகுது கால் வலி அதிகமாகுறதனால நாங்கள் இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறனால எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருக்கு நீண்ட நேரம் நோயாளிங்கலாம் வெயிட் பண்ணாங்கன்னால் அவங்களுக்கு இன்னமும் நிறைய பிரச்சனை வரும் இப்போ ஒரு ஹார்ட் பேஷண்ட் வராருனால் அவரை அவர் ரொம்பவே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணார்னால் அவர் உயிருக்கே கூட ஆபத்து வரும் இதே வேற யாராவது ஒரு கர்ப்பிணி பெண் வந்தாங்கன்னால் அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்கன்னால் அவங்க உயிருக்கே கூட ரொம்பவே ஆபத்து வந்துடும் இப்படி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தா எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடும் ஒரு குழந்தைக்கு ஏதாவது அடிப்பட்டுருச்சுனு வந்தாங்கன்னால் அவங்களுக்கு அடிப்பட்டுருச்சுனு வந்தாங்கன்னால் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் அவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சுனால் குழந்தைங்க உயிருக்குக்கூட ஆபத்தாயிடும் இந்த மாதிரி ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்கறனால எல்லாருக்குமே ரொம்பவே பிரச்சனை தான் ஒன்று டாக்டர்ஸு கொஞ்சம் அதிகமாக டாக்டர்ஸும் அதிகமாக இல்லை அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் எல்லாருமே இங்கே தான் வராங்க ரொம்பவே கூட்டமாயிருக்கு பகல் நேரத்திலலாம் போனால் ரொம்பவே கஷ்டமாயிருக்கு போய் பார்க்கறதுக்கு டாக்டரை பார்க்க போனாலே ரொம்பவே கஷ்டமாயிருக்கு அவ்வளோ கூட்டமாயிருக்கு நோயாளிக இப்படி நிறைய வரதனால இன்னும் அவங்களுக்குலாம் பிரச்சனை தான் இப்போ டாக்டரை போய் பார்க்கணும்னா டக்கு டக்குனு பார்க்கணும் இவ்வளோ ஒரு டைம் எடுத்துக்கிட்டால் வந்து வெயிட் பண்ணுற நோயாளிகளுக்கு இன்னமும் அது இன்னும் டீப்பாக தான் நோய் போகும் அவங்களுக்கு குணமாகாது அங்கே போய் இப்போ ஒரு கால் வலி பேஷண்ட் வராங்கனால் அவங்க போய் அங்கே கால் வலியோட நிற்க முடியாது கால் வலியோட நிற்க முடியாது அவங்களுக்கு இன்னும் அது கால் வலியை கொடுக்கும் அதனால எங்கள் ஊர்ல ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பகல் நேரத்தில் போனால் அவங்கள பார்க்கவே முடியாது நைட் நேரத்தில் போனால் கூட டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்கள் நாங்கள் என்ன தான் பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருக்கு ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய நோயாளிகளுக்கு நோய் சீக்கிரமாவே குணம் ஆகமாட்டேங்குது